ஆ ஆமாண்ணா உங்களுக்கு என்ன வேணும் அண்ணா உங்கள் பட்ஜெட் என்னண்ணா ஆ ஒன் லேக்கா ஒன் லேக்குக்கு நீங்கள் ஒன் லேக் ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட்னில் இருக்குது ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நீங்கள் கூட போட்டீங்கன்னால் சாம்சங் அல்ட்ரா எஸ் ட்வெண்ட்டி த்ரீ வேரியண்ட் நீங்கள் பார்க்கலாம் ஒன் லேக்னால் அதைவிட அதுக்கு கீழே உள்ள ஸ்பெசிஃபிக்கேஷனில் உள்ள சாம்சங் அல்ட்ரா எஸ் ட்வெண்ட்டி டூ இருக்குது அதை நீங்கள் நீங்கள் வேணால் பார்க்கலாம் அதுக்கும் இதுக்கும் ரொம்ப வித்தியாசங்கள் கிடையாது கேமரா டிஸ்ப்ளேஸ் வந்துட்டு கொஞ்சம் அதுக்கும் இதுக்கும் வேறு டிஃப்ரெ டிஸ்பிளே சார்ஜிங் கெப்பாசிட்டி இதில் அதிகமாக இருக்கும் அதில் இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இதில் ப்ராசசர் அது வேறு அதில் ஜென் டூ ப்ராசசர் கொடுத்துருப்பாங்க அப்டேட்டட் வெர்ஷன் கொடுத்துருப்பாங்க அதுல சிப் கூலிங் சிஸ்டம் இருக்கும் அதில் வந்துட்டு கொஞ்சம் கம்மியான அதுக்கு கீழே உள்ள கூலிங் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க ஒரு சின்ன சின்ன டிஃப்ரெண்ட்ஸ் தான் அதில் இருக்கும் அது ட்வெண்ட்டி டூவில் வந்துட்டு ரெண்டு வேரியண்ட் இருக்குது அதில் வந்துட்டு ட்வெல் ஜிபி ரேம் இருக்கும் டூ ஃபிஃப்ட்டி ஜிபி ஜிபி ஸ்டோரேஜ் உள்ளது வந்துட்டு எண்பத்தி ஏழாயிர ரூபாய்க்கு வரும் அதுலேயே வந்துட்டு ட்வெல் ஜிபி ரேமு ஐந்நூற்றி பன்னெண்டு ஜிபி ஸ்டோரேஜ் உள்ள மொபைல் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு தொண்ணூறாயிரம் ரூபா கிட்டே வரும் சார் இதில் வந்துட்டு சிக்ஸ் பாயிண்ட் எயிட்டு இன்ச்சு டிஸ்பிளே இருக்கும் இஎம்எல் ஒரு டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க ஃபைவ் தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்ரி ட்வெல் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்ட்டி சிக்ஸ் ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருவாங்க அதை தவிர்த்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணுன்னால் நீங்கள் மெமரி கார்டு போட்டுக்கலாம் எவ்வளோ ஒன் ஜிபி வரைக்கும் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்துட்டு ஸ்னாப் ட்ராகன் ஜென் டூ ப்ராசசர் அது கொடுத்துருப்பாங்க ஒரு உங்களுக்கு கேமிங்க்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் இது ஹெவி யூஸ் பண்ணுறதுக்கும் அதாவது சிஸ்டம் சிஸ்டத்தில் கனக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆஃபிஸ் ஒர்க்கு என்ன ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு காம்பெக்ட்டான மொபைலாக இருக்கும் அது

இல்லை சார் இது ஏற்கனவே வந்துட்டு ஆஃபரில் தான் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு டென் தௌசண்ட் ரூபீஸ் வந்துட்டு லெஸ் பண்ணது போகதான் உங்களுக்கு நயன்ட்டி கே வந்து இந்த மொபைல் வந்து வச்சுருக்காங்க சார் ஆ நேரில் வரலாம் சார் இன்றைக்கு வந்துட்டு சண்டே அதனால் வந்துட்டு ஆஃப் டே வரைக்கும் தான் ஷாப் ஓப்பனில் இருக்கும் நீங்கள் இப்போது வந்தால்க்கூட பார்த்து நேரில் கையோடு வாங்கிகிட்டு போயிடலாம் சார் ஆ ஓகே தேங்க் யூ